ஒரு சிறு சிறுவனுக்கு பணத்தை வித்டிரா செய்யும் முறை கண்டிப்பாக வாயால் நம்ம சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சாலுமே சில குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் ஒரு சிறுவனை வந்து ஏடிஎம்கே அழைச்சுட்டு போய் அங்கே வந்து எப்படி வந்து கார்ட் போடணும் எப்படி பின் போடணும் அந்த பணத்த எப்படி எடுக்கணும் எடுத்த பிறகு அதில் வர ரிசிப்ட்டை எப் எப்படி எடுக்கணும் அது எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம நேரிலே காட்டினா கண்டிப்பாக குழந்தைகள் புரிஞ்சுப்பாங்க ஒரு சிறுவனுக்கு வந்து நம்ம வாயால் சொல்கிறத விட அதை நம்ம கூட்டிகிட்டு போய் நேரில் பண்ணி காட்டுவது இன்னுமே வந்து அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்ம வாயாலேயுமே ஒருத் ஒரு முறை சொல்லி கொடுத்துட்டு நம்ம நேர்லையும் ஒரு தடவை அதை ஸ்க் கா அவங்க கண் முன்னாடி செஞ்சு காட்டிவிட்டு அவங்கள வந்து அதை நீ எப்படி செய்யணும் செஞ்சு காட்டுப்பா அப்படின்னா உடனே அவங்க கண்டிப்பாக அதை புரிஞ்சுப்பாங்க ஆனால் நம்ம வாயால் மட்டும் சொன்னால் கண்டிப்பாக ஒரு சிறுவனுக்கு புரிய போகிறதில்ல புரிஞ்சாலுமே அவனுக்கு கண்டிப்பாக ஓ சில குழப்பங்கள் இருக்கும் அதனால் வாயால் சொல்லி பிறகு வந்து நேர்லேயுமே கூட்டிகிட்டு போய் நம்ம செஞ்சு காட்டினா கண்டிப்பாக அந்த சிறுவனுக்கு புரியும் அப்படின்னு வந்து நான் நான் நினைக்கிறேன் நான் உணர்கிறேன் என்ன சொல்லிக் கொடுக்க சொன்னாலும் நான் அதை தான் செய்வேன் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன்